இப்போ வந்து விளையாட்டுறதுன்னு பார்த்துட்டிங்னா செஸ்ஸு கேரம்மு அதெல்லாம் பார்த்தீங்னா நம்ம உட்காந்துட்டு நீட்டாக ரிலாக்ஸாக எந்த பிரஸர் டென்ஷனும் இல்லாமல் பாடியை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சிக்க உதவுது அப்புறம் பார்த்தீங்னா கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அந்த மாதிர்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி ஆடி நம்ம நல்லா விளையாடும் போது பிளே கிரௌண்டில் பாடியில் இருக்கிற வேர்வை அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாடியை வந்து நல்லா வச்சிக்க ஹெல்ப்பாக இருக்குது